ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு பண்ணிக் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு அவங்களே கேட்பாங்க இந்தமாதிரி ட்ராயிங் பண்ணிக் கொடு என்னோடய ட்ராயிங் பண்ணிக் கொடு இல்லைனா என் வ் அம்மாவோடய அப்பாவோடய இல்லைனா ரிலேட்டிவ்ஸோடய இல்லைனா ஒய்ஃபோடய ட்ராயிங் பண்ணி கொடுன்னு கேட்பாங்க அது வந்து வெளியில் கடையில் வாங்கி ஒரு கிஃப்ட்டு பண்ணுறது விட நம்ம கையில் வரைஞ்ச ஒரு ட்ராயிங்கை கிஃப்ட்டு பண்றப்போது அது அவர்களுக்கு ரொம்ப டச்சிங்காக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹேப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரா செலப்பிரிட்டீஸ்க்கு ட்ராயிங்ன்னு பார்த்திங்கன்னா காலேஜு முடிச்சு நான் க்ளாஸ் போய்கிட்ருந்தப்போ எங்கள் காலேஜுக்கு கமல் சார் வந்திருந்தாரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன்க்கு அது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் அப்போது நான் எங்கள் மா ட்ராயிங் மாஸ்ட்டர்கிட்ட சொல்லி நானும் ஒரு பிக்கு ட கமல் சாரோடு பிக் ட்ரா பண்ணி ஃப்ரேம்லாம் பண்ணி எங்கள் பிரின்ஸ்பால் கிட்ட காலேஜ் போய் பர்மிஷன்லாம் வாங்கி கமல் சார்கிட்ட கொடுத்தோம் கமல் சாரும் பார்த்து தேங்க் தேங்க் பண்ணிணாரு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னார் வாங்கிட்டாரு அதுமட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்டேஃப்ஸு என்னோடய ஜூனியர்ஸு எல்லோருக்கும் நான் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படிங்கறது தெரிய வந்துச்சு ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு